தமிழ் தமிழகத்தில் வந்து இப்போ அது பிள்ளங்கள்லாம் இல்ல ஸேட்டஸ் போட்ருதுங்க இன்ஸ்டா வீடியோ பிடிச்சி போடுறாங்க இதனால ஊடகங்கள்லாம் பாதிக்க பாதிப்படைகிறது நான் இன்று வரைக்கும் போட்டதில்ல இதேமாதிரி பிள்ளைங்கள்லாம் போட்டு இதேமாதிரி அவ்வளோ ஒரு சிக்கலாக ஆகியிருக்கு இதனால் எங்களுக்கு ஒரு மாதிரியாக மோசமாக இப்படி ஒரு மாதிரியாக இருக்கு ஏன் பிள்ளைங்க இப்படி எடிட் பண்ணி போடுறாங்க இதனால் சமூகம்லாம் பாதிப்படைகிறது நான் இன்று வரைக்கும் போடல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கிறாங்க அவங்க இதே மாரி இருக்காங்க ஊடகங்களாம் எந்தவொரு வீடியோ போடாம இருந்தால் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் இதேமாதிரி போடாம இருந்தால் எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வராம இருக்கும் இதை போட்றதுனால பல பேர்த்துக்கு பின் விளைவுகள்லாம் ஏற்படுது இது போட போடாம இருந்தால் யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே வராம இருக்கும் அது அவங்க வீடியோ போடாம இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு சிக்கலும் வராம இருக்கும் சமூகத்திலும் எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்கும் இந்த வீடியோலாம் போடுறதுனால அது நம்ம பிள்ளைங்க போட போட்டா போடக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டுகிறாங்க ஆனால் பிள்ளைங்க பாதி பேர் போடுறாங்க எங்கள் ஃப்ரெண்டு போட்டு இதே மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கு ரொம்ப சிக்கலில் போய்ட்டு முடிஞ்சுருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க எங்கள் ஊரில் இதே மாதிரிலாம் நடந்திருக்குது எங்கள் ஊரில் இதேமாதிரி நடந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஒரு பொண்ணு நான் இன்று வரைக்கும் போட்டதில்லை அந்த பொண்ணுங்கள் போட்டு இதேமாதிரி ஆகியிருக்கு நான் அதை பாத்திருக்கேன் அதனால் எந்த ஒரு வீடியோவும் யாருக்கும் பதிவு பண்ணக்கூடாது வீடியோவும் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்